இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண் ரெண் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருவது ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு